இப்போ பார்த்திங்கனா சமையறைங்குறதில் வந்து எல்லாவும் ஒரு சின்ன பொருள் இருந்து எல்லாமே வேணும் கரண்டி சின்ன கரண்டி இல்லைனா ஒரு ரசம் ஊத்துறதுக்கு பருப்பு ஊத்துறதுக்கு வேணுங்க அப்பறம் வடைக்குலங்குறது வந்து ஒன்று வடைக்கல்ல வந்து வதக்குறதுக்கு ஏதாவது பலகாரம் சுடுகிறதுக்கு எண்ணெயில சுட்றதுக்கு வேணும் அண்டாவை வந்து தண்ணி ஊத்து அண்டாவும் இந்த சாலுங்குறது வந்து தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு வேணும் அப்பறம் சொம்பு வேணும் சாப்பிடக்கூடிய நாம் வந்து தட்டில் சாப்பிடமாட்டோம் வட்டில் வட்டில்தான் நாங்கள் வந்து வெண்கல வட்டில் சாப்பிட்றவங்க இன்னையும் வெண்கல வட்டில் சாப்பிட்ற நாங்களை வெண்கல வட்டில்ல சாப்பிட்றவங்க சில்வர் வட்டில்லயும் சாப்பிட்றாங்கங்க நிறைய ந பொருட்கள் வந்து சின்ன கரண்டி ஸ்பூன்லருந்து எல்லாமே வேணுங்க கொஞ்சம் சூடாக இருந்ததுனால் நான் ஸ்பூன் ஸ்பூன்ல கூட எடுத்து சாப்பிட்லாம் சாப்பிட்றதுக்கு வேணுங்க அப்பறம் பெரிய குண்டா ஒரு பத்து பேர் இருபது பேருக்கு சாப்பாடு செய்யணும்னா பெரிய குண்டா வேணுங்க சமைக்கிறதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு குண்டா வேணுங்க அப்பறம் அதுக்கு தகுந்தமாதிரி அடுப்பும் வந்து தனி அடுப்பு பெரிய அடுப்பு வாங்கி வைக்கணுங்க அதுவும் நாங்களும் வாங்கி வச்சிருக்குறோங்க அப்பறம் பாத்திரங்கள் வந்து ரசம் ஊத்துறதுக்கு குழம்பு ஊத்துறதுக்கு பக்கெட்டுகள் வந்து வாங்கி அவங்கவுங்க வீட்டில வந்து எல்லார் வீட்டிலயும் வந்து இந்த பயன்படுத்துகிறதுக்கு இருக்கும் அந்த விஷேசக்காலங்கள்ல மட்டுந்தான் அதை எடுத்து பயன்படுத்துவாங்கங்க